கிராமப்புறத்தில் வந்து ப பப்ளிக் டாய்லெட் கொஞ்சம் கிளீனாக இல்லை கிளீன் பண்ணிக் கொடுத்தா சுத்தமாக வச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் கவர்மெண்ட்டு அதுவும் இல்லாமல் மக்கள் போய்ட்டு வரதுக்கு தண்ணி வசதி அங்கே கிடையாது அதையும் செஞ்சு தந்தால் கொஞ்சம் ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது கழிவறையில் உடஞ்சிருக்கு அதெல்லாம் சரி பண்ணித்தரணும் அந்த பேஸன் எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இது பண்ணிக்கிறதுக்காக அங்கேயே ஏதாச்சி பொருள் வச்சிருந்தாலும் நாங்கள் போகிறவங்க கூட சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி ஹெல்ப் கவர்மெண்ட் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அவ்வளோதான்